நானே ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணது ஒரு இருபத்தஞ்சி அந்த இதுவும் ஏடிஎம் கார்டு இப்போதான் ஏடிஎம் கார்டே வாங்கினேன் ரெண்டாயிரத்தி இருபத் இருபத்தி நாலு இருபத்தி மூ மூணுல லாஸ்டாக அப்ளை பண்ணி இப்போதான் வாங்கினேன் ஏடிஎம் கார்டே இவ்வளோ நாள் வாங்கவே இல்லை எங்கள் அப்பாவெலாம் ஏடிஎம் கார்டு வச்சிருப்பாங்க லோன் ஆப் லோனலாம் வாங்குவாங்க கடன் வங்கியில கடன் வாங்குவாங்க ஃபஸ்ட்டாட்டம் ஏடிஎம் இந்த வங்கி பாஸ்புக் ஓபன் பண்ண இந்த இது ஓபன் பண்ணதுக்கு பின்ன இதைதான் இருந்துச்சு எ என்னத்த எழுத போகிறோம் நான் எதுவும் தப்பாக எழுதிட்டா ஏசுவாங்களோ அப்படி ஒன்று இருந்துச்சு அதெலாம் ஒன்றும் இல்லை அங்கே ஒரு ஆலோசகர் இருந்தாங்க சரி அவங்கள்ட கேட்டால் அவங்க வந்து எழுதி தந்தாங்க இப்போது என் பேர் என்ன அப்படி போட்டுட்டு நீ எந்த ஊர்லந்து வர அட்ரெஸ்ஸு ஆதார் கார்டு அது இதுனு கேட்டாங்கள் எல்லா நம்பரையும் கொடுத்தேன் அவங்களே சைன்லாம் சைன் நான் போட்டேன் மிச்செல்லாம் அவங்களே எழுதி தந்துடாங்க அதனால் இப்போ பேங்க்கில் வந்து இப்போ இன்டர்நெட் பேங்க் வந்துட்டு ஜிபே கூகுள் பே கூகுள் பே ஃபோன்பே அப்படி வந்ததனால எல்லாரும் அப்ளை பண்ணுறது ஏடிஎம் கார்டு மட்டும் ஆன்லைன்லேயே ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணிடலாம் எல்லாம் பண்ணிடலாம் அப்படினோன ஆன்லைன்லயே இருக்கிறதுனால எல்லாம் ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு இப்போது இப்போ சிரமம் ஆனால் ஆன்லைன்னா பெஸ்டு இதாக இருக்குது இப்போது இப்போது ஒரு வங்கி வந்து தூத்துகுடியில இருக்குது நாங்கள் வந்து திருச்செந்தூர் அப்படினா அவ்வளோ தூரத்திலருந்து அவ்வளோ தூரம் வரணும் அது டைம் வேஸ்ட் அதனால இப்போ மொபைலேயே எல்லாரும் பண்ணிடுறாங்க மொபைல் லேப்டாப் கம்ப்யூட்ரு அதிலயே அவங்க லாக்இன் பாஸ்வெர்டை போட்டு லாக்இன் பண்ணி அதில் உள்ள இப்போ ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கிறாங்க ஒரு ப்ராடெக்ட் வாங்கினா அதில் வந்து காசு கொடுக்குறதுனா காசு கொடுத்துக்குறாங்க ஆன்லைன் சேல் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கிறாங்க கேஷ் ஆன் டெலிவரினாலுமே இப்போ பேங்க் அக்கௌண்ட்டு கேட்கும் பேங்க் அக்கௌண்ட்டு டிடைல்ஸ் அதில் கொடுத்தா அதிலருந்துனாலும் நெட் பேங்கிங் பண்ணிக்கிறாங்க இன்டர்நெட் பேங்கிங் அப்படி பண்ணதனால ஈஸியாக இருக்குது வேற ஒன்றும் அவ்வளோவா இருந்தமாதிரி இல்லை வங்கியிலனா வங்கியில உள்ள ஆஃபீஸரை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும் அவங்க வந்து ஏசுவாங்களோ ஏசிடுவாங்களோ அப்படி பயமா இருக்கும் முத நான் என்னப்பா எப்படி பண்ண அப்படி கேட்டால் ஏசிடுவாங்களோ அப்படினு பயமாக இருக்கும் அதனாலேயே நான் அப்படி விட்ருவேன் பேங்க்குக்கு அவ்வளோவா போக மாட்டேன் எல்லாம் இன்டர்நெட் பேங்க்கிங்னால ஈஸியாயிடுது எனக்கு அவ்வளோ தூரம் போகணும் எதுக்கு போட்டுக்கிட்டு அவ்வளோ தூரம் போகணும் அவங்க ஏசிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறதுனாலயே நான் இன்டர்நெட் பேங்கிங்கு அவ்வளோ யூஸ் பண்ணுவேன் ஜிபே கூகுள் பே அதிலயே ஸ்டேட்மெண்ட் எதுனாலும் பார்த்துக்குடுவேன் இப்ப ஸ்டேட்மெண்ட்னாலுமே பேங்க்கில் போய் ஏடிஎம் கார்டை தொட்டால் அப்படி பண்ணுறது பதிலாக மொபைல் பேங்கிங்லயே பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது